பஞ்சாயத்து தலைவராக வராங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க அவங்க எங்கே மக்களுக்காக செய்கிறாங்க என்றைக்கி தேர்தல் வந்து தேர்தலில் வந்து ரிசல்ட்டு வந்துச்சோ அதோடு வீட்டுக்கு போகிறவுங்க தான் தெருவிளக்கு எரியலை சாக்கடையாக இருக்குது ஊருக்குள்ளே வந்து சுகாதார பிரச்சின இருக்குது மின்விசிறி எரியலை ம மழை தேங்கி நிற்கிது வாய்க்கால் இல்லை இதெல்லாம் போய் சொன்னால் அவங்க வந்து ஒரு அக்கறை எடுத்து இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினேமே இந்த மக்களுக்காக செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் துளிக்கூட வராமல் அவுங்கவுங்க அவுங்கவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க சுயநலத்தை பார்த்துக்கிட்டு அவங்க சம்பாதிக்க மட்டும்தான் அவங்க வந்து கவனமாக வச்சுக்குறாங்க அதில் தான் முழுமையா ஈடுபடுறாங்க அப்போ மக்களுக்காக வேலை செஞ்ச வந்தவங்க இவங்க மக்களுக்காக வேலை செய்யாமல் தன் சுயநலத்தை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து மக்கள் சேவகரும் கிடையாது பஞ்சாயத்து தலைவரும் கிடையாது அதிலையும் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சாதியை சார்ந்து சமூகத்தை சார்ந்து அவங்க வந்து பயணிச்சுட்ருக்காங்க அவங்க எந்த மக்களுக்காகவும் வந்து அவங்க வந்து சரியாக வந்து போராடணும் வே ஒரு நல்லது செய்யணுங்கற எண்ணமே அவர்களுக்கு கொஞ்சம்கூட இல்லை இப்படி இருக்கிறவங்கள ந வெச்சு நம்ம அவங்க நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கிராமமோ ஒரு எப்படி முன்னுக்கு வரும் ஒரு மருத்துவ முகாம் நடத்தலாம் இரத்த தான முகாம் நடத்தலாம் கல்வி தான முகாம் நடத்தலாம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தலாம் இலவச வ ட்யூஷன் நடத்தலாம் முதியவர்களுக்கு ஒன்றுன்னா ஒரு இலவச ஆம்புலேன்ஸு வைக்கலாம் ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு கிராமத்துலேருந்து டவுனுக்கு வரதுக்கு லேட் ஆகுது ஒரு மருத்துவ வசதி இல்லை ஒரு மருத்துவமனை இல்லை ஒரு பிரசவ வலி வந்தால் அவங்க எங்கே போவாங்க எப்படி போவாங்க இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் தலைவர் இருக்காங்க தலைவராக வரவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டால் அவங்க வந்து அவங்க புருஷனை தான் வந்து தலைவராக வச்சுக்கிறாங்க அவங்க புருஷன் தான் வந்து அந்த ஊருக்கு தலைவர் மாதிரி இருக்கிறாரு ஒரு பெண்கள் வந்தால் அவங்க புருஷன் தான் த ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளாட்சி மன்ற தலைவர் இப்படி இருக்கிறாங்க இப்படி இவங்கள வச்சுட்டு இவங்க நம்ம என்ன பண்ணமுடியும் எந்த இதுவும் பண்ணமுடியாது அப்போ ஓட்டு போடுறவன் ஓட்டு போட்டுகிட்டே தான் இருக்கணும் ஏமாற்றுறவன் ஏமாந்துதான் இருக்கணும் ஏமாந்து ஏமாற்றுறவன் ஏமாற்றிட்டுதான் இருக்கிறான் அவன் ஏமாந்துதான் போகிறான் அப்போ ஒரு அடிப்படையான ஒரு ஒரு ஒரு தொழிலாளிக்கு அடிப்படையான ஒரு விவசாயிக்கு அடிப்படையான ஒரு குடிசைவாசிக்கு எந்த சலுகையும் வாங்கிக் கொடுக்காம இருக்கிறாங்க இதில் என்னென்னு கேட்டால் இப்படி போகும்போது அவங்களை போய் நேரில் வந்து மனு கொடுத்தா மனுவை வாங்கி வீட்டில் வெச்சுக்குறாங்க நான் அங்கே போகிறேன் தாசில்தாரை பார்க்குறேன் வட்டாச்சியரை பார்க்குறேன் எம்எல்ஏவை பார்க்குறேன் எம் எம்பியை பார்க்குறேன் சொல்கிறாங்களே தவிர ஒரு மக்களுக்கு அக்கறையாக போராடக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இல்லை இதுதான் உண்மையான சம்பவம் அதே மாதிரியேதான் நம்ம தாசில்தார்கிட்ட போனால் நேரடியாக மனு கொடுத்தால் அவங்களும் தாமதப்படுத்துகிறாங்க அதாவது அவங்களாம் அரசு வேலைகள் செய்கிறவங்க நம்மளுடைய மக்களுடைய கஷ்டத்தை அடிமட்டமாக கீழே இறங்கி பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் வந்து அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யமுடியும் அவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லணும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லணும் உங்கள் கிராமத்தில் என்ன பிரச்சின இருக்குது ஏது பிரச்சின இருக்குது அதை தீருங்கள் அதை வந்து மேல் இடத்துக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரியெல்லாமே கிடையவே கிடையாது எல்லாேருமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சாதிக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் வேலை செஞ்சுட்ருந்தா அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிசைவாசியும் ஒரு கூலி தொழிலாளியும் அவங்க கஷ்டப்படுவாங்க அவர்களுக்கு போய் பலன் போய் சேர்கிறது கிடையாது ஒரு கல்வி கடனை வாங்கிக் கொடுக்கலாம் அது பண்ணுறது கிடையாது ஒரு மருத்துவ காப்பீடை வாங்கி கொடுக்கலாம் அது கிடையாது அப்போ இவர்களெல்லாம் என்னென்னு கேட்டால் மக்களுடைய வரிப் பணத்தில் அவங்களெல்லாம் சம்பாரித்து கொடுத்து அந்த வரிப் பணத்தை வாங்கிட்டு அதிகாரியாக இருக்கிறவங்களும் அரசியல்வாதியாக இருக்கிறவங்களும் நாட்டு மக்களை சுரண்டி சுரண்டி சுரண்டி சொரண்டி இதுமாதிரி வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இந்த சமூகத்தை ஒரு கட்டமைச்சி ஒரு நல்ல நிலைக்கி போகணுன்னா மேலே இருக்கிற அந்த மத்திய அமைச்சர்கள் மத்திய பிரதம மந்திரி இவங்களெல்லாம் போடுகிற திட்டத்தை அடிமட்ட அது கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தா தான் அது வந்து பயனற்ற பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது பயனுள்ள திட்டமாக இருக்கும் மக்கள் பயன்பெறுவாங்க மக்களுக்காக தான் இந்த நாடு இருக்குது மக்களுக்காக தான் நா ஊர் இருக்குது மக்களுக்காகதான் அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கம் தலைமையில் போடுகிற டெல்லியில் போடுற ஒரு நலத்திட்டத்தை இந்த நலத்திட்டத்தை கடைசி இருக்கின்ற ஒரு ஒரு இந்தியனுக்கும் கடசி குடிமகனுக்கும் கொண்டு வந்து சேர்க்கறக்கு தானே இத்தனை படிக்கட்டு வச்சுருக்காங்க மாநில அரசு மாவட்ட அரசு ப ப பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து ஊராட்சி நகராட்சி இப்படி வச்சுருக்காங்க அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கணுமில்ல இதை சேர்க்க முடியாமல் வந்து இவங்க என்னென்னு கேட்டால் இவங்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவே வந்து அதில் வந்து எவ்வளோ நம்மளால் சுருட்ட முடியும் எவ்வளோ நம்மளால் வந்து பணம் எடுக்க முடியும் எவ்வளோ நம்ம வீடுகட்ட முடியும் எவ்வளோ வந்து நம்ம வந்து நிலபுலம் வாங்க முடியும் அப்புடினு சொல்லிட்டு எப்படி இருக்காங்க இந்த நாட்டில் இந்த கிராமத்திலயெல்லாம் அன்றைக்கி இருந்து வந்து ஒரு அரசியல்வாதியெல்லாம் நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தாங்க சொத்து சேர்க்காம மக்களுக்காகவே வாழ்ந்த அரசியல்வாதியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த அரசியல்வாதிகள் பேரை வெச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறவங்களெல்லாம் அது நெழல்ல நின்றுட்டு மக்களை சுரண்டி சாப்பிட்ற விஷயத்துல இருக்கிறாங்க ஆகையனால நாம் எல்லாேருமே வந்து ஒரு புரிதலோடு ஒரு அரிதலோடு இந்த நம்ம கிராமத்துக்கு என்ன வேணும் நம்ம கிராமத்துக்கு என்ன குறை இருக்குது இது ச இது வ இதை வந்து சரி செஞ்சு கொடுக்காத ஊராட்சி மன்ற தலைவரோ பஞ்சாயத்து தலைவரோ இதுக்குமேலே இருக்கிறவனலாம் என்ன பண்ணணும் அப்புடினு சொல்லிட்டு கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் அதேமாதிரி பார்த்தா இந்த நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் சேரியும் காலனிகள்னு தனியாக தனியாக கிடக்குது அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சின வருது அந்த பிரச்சினைய தீர்க்கிறது சரியாக முறையாக அதாவது பிரச்சினையே வரக்கூடாது இறுதிப்படுத்தி தீர்க்கிறதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த தாசில்தார் இவங்களெல்லாம் முன்னாடி வந்து முன்னாடியே வந்து ப பண்ணால் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த வாய்க்கால் அந்த சுடுகாடு சுடுகாடு பிரச்சின இந்த ஸ் இ இந்த தாழ்த்தப்பட்டவன் செத்தால் அந்த சுடுகாட்டுக்கு போக முடியலை ஏன்னென்னு காரணம் கேட்டால் அவன் தாழ்த்தப்பட்டவங்குறாங்க அதாவது ஒரு உழைப்புனா அந்த உழைப்புல வந்து நாம் வந்து எல்லாம் உழைச்சு உயரணும் ஒரு எல்லா வாழ்க்கைங்கறதே ஒரு செயின் மாதிரிதான் ஒவ்வொருத்தனும் ஒருத்தனாக வந்து நாற்று நட்டு சா உணவு சா தயாரித்து துணி தயாரித்து சாப்பிட்டு அவங்களாம் சாத்தியமில்லை வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் இந்த சக்கரத்தில் எல்லா மதத்துக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் எல்லாேருமே இதில் இருக்கணும் அவங்க அதை வந்து ஒன்னுக்கொன்று விட்டுப் போகணும் ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் உடம்பு சரியில்லனால் ஒரு அடிபட்டோ ஒரு விபத்துலேயோ நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் அங்கே வந்து டாக்டர் கேட்குறது வந்து ஏ பாசிட்டிவ் இரத்தம் பி பாசிட்டிவ் இரத்தம்னு தான் கேட்குறாரு அந்த ஜாதி ரத்தத்தை பேர சொல்லி கேட்குறதில்ல இதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சினையும் வராமல் அதை வந்து கிராம மக்களை வந்து ஒன்றிணைத்து சமூக நல்லிணக்கத்தோடு அந்த மக்களெல்லாம் வழிநடத்தி கொண்டுப் போகிறதுதான் ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கும் ஒரு ஒரு தாசில்தாருக்கு ஒரு கலெக்ட்ருக்கு அவர்களுக்குல்லாம் ஒரு கடமை அந்த கடமையை வந்து சரியாக செஞ்சால் இந்த இந்திய நாட்டில் வந்து ஆரோக்கியமான மக்களும் பிரச்சினையில்லாத மக்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க இதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆகையனால இங்கே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்து ஒன்றிய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் எல்லாமே இந்த மக்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க இந்த மக்களுக்கான சேவைகளையும் தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி இந்த மக்களுக்கானதை நீங்கள் வாங்கிக் கொடுத்தா நீங்கள் வாழ்க்கைல நிரந்தர தலைவராக இருப்பீங்க நிரந்தர அதிகாரியாக இருப்பீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்ம நாடு செழிக்கணும்னா நம்ம இந்தியத்துலருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மக்களும் மன நிம்மதியாக வாழணுன்னு கேட்டால் உங்களை மாதிரி மேல்தட்டில் அந்த பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து மக்களை நினச்சு நீங்கள் வந்து சரியாக நீங்கள் செயல்பட்டால் இந்த நாடு முன்னேறும் நமக்கு என்ன அப்புடினு போனால் இந்த நாடு வீணாகப்போகும் குறைகள தட்டி கேட்கணும் சுட்டி காட்டணும் அது திருத்திக்கணும் திருந்துகிறவன் தான் நல்ல தலைவன் நல்ல அதிகாரி என்று நம்ம சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்